நீங்கள் பயன்படுத்தும் ஆப்ஸ் என்ன அவற்றின் பயன்பாடு பற்றி மேலும் கூறுங்கள் நான் வந்து என்ன ஆப்ஸ் பயன்படுத்துறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷாப்பிங் ஆப் நிறைய பயன்படுத்துவேன் எதற்காகன்னா எனக்கு தேவையான பொருட்கள வந்து இந்த இந்த இந்த டைமுக்கு வேணும் இந்த நேரத்திற்கு எனக்கு அந்த பொருள் வேணுங்கும் போது என்னால் கடைக்கு போயோ இல்லை வெளியே ஷாப்பிங் போயோ என்னால் அந்த பொருளை தேடி எடுக்க முடியாது அதற்காக தான் நான் ஷாப்பிங் ஆப் நிறைய யூஸ் பண்ணுறேன் அதேமாதிரி யூடியூப் இன்ஸ்ட்டாகிராம் யூஸுவல் சோஷியல் மீடியா எப்போவுமே எல்லாருமே பார்க்கற சோஷியல் மீடியா அதெல்லாமே இருக்கும் அதேமாதிரியே வந்து யூடியூப்ல நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா எனக்கு ஒரு சில ஆலோசனைகளோ ஒரு சில யோசனைகள் வரும்போது யூடியூப்ல எதோ ஒரு பாட்டோ இல்லை என் மைண்ட் என்னோடய மனசை வந்து டைவேர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் தேடி பார்ப்பேன் புதுசு புதுசாக ஏதாச்சும் விஷயங்கள் அதில் வரதா செய்திகள் வருதா அப்படிங்கிறத நான் தேடி பார்ப்பேன் மற்றபடி வந்து மீதி எல்லாமே வந்து நார்மல் சோஷியல் மீடியா ஆப்ஸ் தான் இருக்கும் அதேமாதிரி நான் வந்து என்னோடைய பர்ஸ்னலாக ஒரு நோட் மாதிரி வச்சு அதில் வந்து நான் வந்து என்னோடைய மனசில் இருக்கிறதெல்லாம் வந்து மெயிண்டன் பண்ணுறேன்